தேன் பூச்சி கொட்டிருச்சுனால் ஃபஸ்டு மருந்தே வந்து இது தேன்தாங்க தேன் தடவுனோம்னா அது சரியாகிடும் நான் அதை அப்புறம் வந்து தேன் தேன் அப்படி வீட்டில் இல்லன்னா உடனே சுண்ணாம்பு இருக்கும் எப்படியும் சுண்ணாம்பு எடுத்து தடவுவாங்க அப்படி சுண்ணாம்பு அப்புறம் வந்து இது சின்ன வெங்காயம் வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி அதோடய சாறு எடுத்து அந்த இடத்துல தடவுனோம்னா நல்ல அந்த எரிச்சல் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் இருந்தாலும் சரியாகிடும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து தேனீ கடித்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கத்தாழை ஜெல் எடுத்து தடவுவாங்க அது வந்து இப்போ அரிப்பையும் இது பண்ணிவிடும் அதே மாதிரி எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கத்தாழை வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல தடவும்போதே நல்ல கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்